மற்ற ஊர்லாம் வந்து அங்கே போயிட்டு பஜனை பண்ணுவாங்கள் இந்த வார ரெண்டு நாள் மட்டும் வந்து இந்த இடத்துல பஜனை பண்ணுவாங்கள் ஒன்ரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணிட்டு கோவில்ல வந்து பூஜை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவாங்கள் அப்பறம் வைலன் வச்சுருப்பாங்க அப்பறம் இந்த பானைலேருந்து தவில் மாதிரி அடிப்பாங்கள் அப்பறம் ரெண்டு கையில் வந்து ரெண்டு தகடு மாரி அது வந்து ஜால்ரான்னு சொல்லுவாங்கனு நினைக்கிற அந்தமாரி ஒன்னுருக்கும் அதை வந்து தட்டுவாங்க அப்பறம் மேளம் கையில் வந்து ஒரு மேளம் வச்சு தட்டுவாங்கள் அதில் வந்து சலங்கலான் கட்டிவிட்ருப்பாங்க அதாது இந்த இசைக்கருவிலான் வாசிக்கும் போது என்னான்னா ஒரு அவங்களே வந்து சே வச்சு அதை வந்து ஒன்னா பண்ணுவாங்கள் அதனால் அந்த இசை வந்து ரொம்ப நல்லாருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நடக்கும் செவ்வாய் கிழம வெள்ளி கிழம சாந்திரம் ஆறு மணிக்கு வச்சு ஒரு ஏழு ஏழ்ர அந்தமாரி உட்னே முடிச்சுருவாங்க இது வந்து அவங்க கோயிலுக்கு வந்து சும்மாதான் செய்வாங்கள் அதாவது கோவிலில் வந்து பாட்றோ சொல்லிட்டு செய்வாங்கள் மற்ற ஊர்லாம் வந்து அங்கே போயிட்டு பஜனை பண்ணுவாங்கள் இந்த வார ரெண்டு நாள் மட்டும் வந்து இந்த இடத்துல பஜனை பண்ணுவாங்கள் ஒன்ரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பண்ணிட்டு கோவிலில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவாங்கள்